ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆமாங்க சொல்லுங்க நீங்கள் ஆ சொல்லுங்கக்கா ஆ செ ஆமா ஆ சரி ஒகேங்கா அந்த நியூ அட்ரஸ் என்னென்னு சொல்லுறீங்களா அப்படியே ஆ சொல்லுங்கக்கா என் உதயராணி நாற்பத்தி எட்டு என்னங்கா இ ஸ்ட்ரீட்டு ஈஸ்ட்டு ஸ்ட்ரீட்டா ஆ அப்புறோம் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் பின்கோட் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் டூ சரி ஓகேங்கா காலையில் ஒரு ஒரு பத்து டூ பதினொன்றுக்கு வந்தால் இருப்பீங்களா சரி ஓகேங்கா நான் வந்துவிட்டு இந்த நம்பருதானே உங்களுக்கு கால் பண்ணணும் சரி ஓகேங்கா நான் வருவேன் ஆ சரி ஓகேங்கா அதுதான் கொஞ்சம் லேட் லேட் ஆகும் நான் மதியம் காலையில் வந்துட்டு போயிடுவேன் நான் சாயந்திரோம் வந்துட்டு கூப்பிடறேன் உங்களுக்கு சரி ஓகேங்க சரி தேங்க்யூங்கா தேங்க்யூ ஆ